எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு என்னன்னு பார்த்திங்கனு வெச்சுக்கோங்களேன் மட்டன் தான் அந்த மட்டனில் நிறையா என்ன வெரைட்டீஸ் இருக்கோ எல்லா வெரைட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கனா மட்டன் வறுவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கையால் அதெல்லாம் சமைச்சி சாப்புடறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தோடு உக்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாவும் இருக்கும் அங்கே சாப்பாடு வந்து அவ்வளோ அருமையா இருக்கும் எங்கள் அம்மா சமைக்கிறது எங்கள் அம்மா கையால் சமைக்கும்போது நிறையா சாப்புடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும்